ஆமாம் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள் சரி ம் டேட் சொல்லுங்கள்

ம் ஆ சரி ஓகே ஆ ரெண்டு நாள் தானே ம் சரி ஆ சரி ஓகே ம் அமௌன்ட் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே ஆவும் போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கணும் இல்லையா ம் உங்களுக்கு பேமெண்ட் கம்மியான்னா இதுவே நான் கம்மியாக தான் கேட்ருக்கேன் இப்போ மேரேஜி சீசன் வேறு இதை விட கம்மியாகலாம் கேட்க முடியாது வேணா ஒரு ஐநூறுரூவா ஆயருவா குறச்சிகோங்க அவ்வளோ தான் அதற்கு அப்புறோலாம் குறச்சி எல்லாம் பண்ண முடியாது எங்களுக்கு ரூம் வாடகை நீங்கள் எல்லாமே ரூம் எல்லாம் எங்களுக்கு அரேஞ் பண்ணி கொடுத்துடுங்க எங்களை கூட்டிகிட்டு போகறதுக்கு நீங்கள் தான் வரணும் ஏன்னா எங்கள் கிட்ட வண்டி எல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் தான் அரேஞ் எல்லாமே நீங்கள் தான் அரேஞ் பண்ணனும் நாங்கள் தங்குறதுக்கு லன்ச் எங்களுக்கு ஃபுட் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரி உங்களுக்கு பேமண்ட் ஓகே வா அப்படினுட்டு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆ சரி சொல்லுங்கள் ஆ சரி சரி வீடியோ மட்டும் தானே வீடியோ போட்டோ மட்டும் தானே நாங்கள் ம் டிஸ்பிளே எல்லாம் போட முடியாது டிஸ்பிளே எல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம் இல்லைனா அதற்கு தனி அமௌன்ட் ஆவும் ம் இல்லை நீங்கள் அப்போயே மேரேஜ் ஹால்லையே அவங்க பார்க்கணும் அப்படினு நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் டிஸ்பிளே காட்டனும் அப்படினா அது கொஞ்சம் அமௌன்ட் அதிகமாவும் அதனால் தான் ஆ ஓகே ஓகே ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி வேணுமா இல்லை மாடல் எப்படி வேணும்ன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும் ஆ ஓகே ஓகே அப்படி இல்லைனா கொஞ்சம் காசு எல்லாம் அதிகமாகும் ஆல்பத்துக்கு போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆவும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ம் சரி எவ்வளோ நேரத்துக்கு வரணும் சொல்லுங்கள் நீங்கள் தான் வந்து பிக்கப் பண்ணனும் நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் நாங்கள் வர முடியும் சரி டிஸ்டன்ஸ் வந்து ஒரு தர்மபுரி

ஓகே எப்படியும் உங்கள் ஊருக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு ஒன் ஹவர்க்கு மேலே ஆயிடும் இல்லையா ரொம்ப லாங்காக இருக்கு இல்லையா ம் சரி அப்படினா எப்படியும் ஒரு அஞ்சரை மணிக்கு எல்லாம் ஆள் அனுப்பிச்சு விட்டுருங்க எங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு நாங்கள் வந்து இங்கே எல்லாமே அரேஞ் பண்ணனும் இல்லையா ம் சரி ஓகேங்க தேங்க் யூ ம்